தோட்டக்கலையில் என்னையை விட எங்கள் அக்காவுக்கு அதிகமாக ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது அப்பறம் நான் மண்ணு நல்லா குழி வெட்டி விட்டு அந்த செடிகளுக்கு எருவு போட்டு தண்ணி ஊற்றுவாங்க டெய்லியும் தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க அப்பறம் அதுக்கு வந்து எருவும் அப்படி தான் வாரத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி எருவு கொடுப்பாங்க களவு எடுப்பாங்க பூச்சி எதாச்சி விழுந்துதுனா அதுக்கு எதாச்சி மருந்து தெளிப்பாங்க அப்பறம் வந்து அதுனால எங்க அக்கா தான் நல்லா செய்வாங்க எனக்கு அவ்வளவுக்கா ஆர்வம் இருந்தாலும் அக்கா நல்லா செய்வாங்க